இந்தியா இயற்கை அரணால் சூழப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது இது ஒரு பழமையான ஒரு நாடு இங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரு பழமைவாதிகளாக வாழ்ந்துன்னுருந்தாங்க இதில் வந்து விவசாயம் மட்டுமே முக்கியமான ஒரு தொழிலாக இருந்தது விவசாயத்தை நம்பியேதான் இங்கே இருந்தவங்க எல்லோருமே வாழ்ந்து வந்தாங்க இந்த விவசாயி வந்து இங்கே இந்தியாவில் வந்து மண் வளம் வந்து சிறந்து இருந்ததால எல்லா பொருள் மூலப்பொருட்களும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாகவே இருந்தது அதனால என்ன பண்ணிணாங்கன்னா பக்கத்து நாட்டவர்கள் எல்லோருமே வியாபாரம் செய்ய இங்கே இந்தியாவுக்குள்ளே இந்தியா வராங்க இந்தியா வந்து இங்கே இருக்கக்கூடிய செல்வ வளங்களையும் பொருளாதார நிலையும் ஆட்சி முறையும் கண்டு அவங்களை இந்தியா வந்து அடிமைப்படித்தறதுக்கு அடிமைப்படுத்தி ஆள்கிறாங்க ஆண்டுவிட்ட பிறகு அப்படியே அடிமையாக கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள் அடிமையாக இருந்ததாலே அடுத்து அந்த அடிமைத்தனம் ஒழியுனுன்றத முடிவு பண்ணி மக்கள் எல்லாரும் போராடி ஆயிரதொளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கு சுகந்தரமும் வாங்குகிறாங்க யாருட்டேருந்துனால் ஆங்கிலேயர்ட்கிடேருந்து ஏனால் அவங்கள்தான் கடைசியாக நம்பளை வந்து ஆட்சி புரிஞ்சுன்னுந்தாங்க இப்படி இப்படி ஆங்கிலேயர் உள்ள ஆங்கிலேயர் மட்டும் உள்ளே வரலை ஆங்கிலேயர்கள் முஸ்லிம்கள் சீனர்கள் இப்படி பல பல நாட்டவர்கள் வந்து உள்ளே வந்ததாலே பல மொழிகளும் இந்தியாவுக்குள்ளே வர ஆரமிக்குது பல மொழிகள் மட்டுல்ல பல மதங்களும் உள்ளே வந்து உள்ளே வந்து அவர்களுடைய மதங்களை திணிக்கிறாங்க அவர்களோட மொழிகளை திணிச்சு நம்மளை வந்து நம்மளுடைய எல்லா விதமான மாற்றங்களையும் உண்டாக்குறாங்க இந்த இது இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இவங்களால் நம்ம இந்தியாவில் வந்து மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தா நவீன மாற்றங்கள் ஏற்பட்டுது எப்படினா ரயில்வே துறை ரயில்வே துறை வந்து உருவாகிறதுக்கும் எலக்ட்ரானிக் ஐட்டம் அதிகமாக உருவாகறதுக்கும் என்ன யார் காரணம்னால் ஆங்கிலேயர்கள் ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணமாக இருந்து நம்பளை வந்து வடிவமைச்சாங்க இவர்களாம் இருந்ததாலே நமக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து உருவாகுறதுக்கு நம்பளுடைய அறிவுத்திறனை போராடும் திறனை உருவாகுறதுக்கும் அறிவு திறன் உருவாகுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது நாட்டை வடிவமைச்சதில் அவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பங்கு இருந்தது இதில் வந்து நம்ப சுதந்திரம் அடைஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிற விஷயம் என்னானு கேட்டிங்கன்னால் வேல்டு கப் உலகக்கோப்பை இந்தியா வந்து கிரிக்கெட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வந்து கபில் தேவ் தலைமையில் வந்து உலக கோப்பையை வென்றாங்க இது வந்து மிகவும் முக்கியமான ஒரு தருணமாக நான் நான் எங்கே நான் கேள்விப்பட்டு நான் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயமாக நான் வந்து அனுபவிக்க நினைக்கிறேன் இதில் வந்து இப்போ இந்தியா வடிவமை இந்திய இப்போ இந்திய சுதந்திரம் அடையுறத்துக்கு போராடுனவங்களை பல இந்த இந்தியா ஃபுல்லாக எல்லோரும் போராடுகிறாங்க அதில் வந்து பல தலைவர்கள் வந்து போராடுகிறாங்க அதில் முக்கியமாக சொல்லப் போனால் நான் வந்து சொல்லப் போனால் நம்ப வா உ சிதம்பரம் பிள்ளை அவரு அவர் வந்து நான் முக்கியமாக சொல்வேன் ஏன் கேட்டிங்கன்னால் அந்த காலத்தில் வந்து யாரும் போராடினாங்க எப்படி போராடினாங்கன்னா தரையில் நின்று போராடினுருந்தாங்க ஆனால் நம்ப வா உ சிதம்பர பிள்ளை என்ன பண்ணிணாருன்னா வாணிகம் நம்ப பொருள் நம்ப தான் விலை நிர்ணயிக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணிணாங்கன்னா கப்பல் மூலயமா பொருளை ஏற்றும் போது தனியாக ஒரு கப்பலேயே வாங்கி சுதேசி கப்பல்னு சொல்லி விட்டு போராடினாரு அதனாலே இவர் வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு தலைவராக நான் கருதுகிறேன்